ஹலோ சார் நீங்கள் ஹர்ஷா ட்ராவல் ஏஜென்சிலேருந்து புக் பண்ண டிரைவர் சரவணன்தானே நீங்கதான் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இங்கே எப்படியும் கால் மணி நேரம் இருக்கும் நீங்களும் அப்பயிலேந்து வரேன் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வரவே இல்லை நாங்க நீங்கள் வரலைங்கவும் சரி உங்கள் ஏஜென்சிக்கு கால் பண்ணி கேட்டோம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க நாங்கள் கால் மணி நேரமா நிற்கிறோம் சார் நீங்கள் எங்கே வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து இங்கே வந்து கால் மணி நேரம் ஆச்சு நான் மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலியும் நிற்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் அவங்க கொஞ்சம் வயதானவங்க அவங்களுக்கு கால் வலிக்கும் இல்லை நீங்கள் வந்துட்டு கரெக்ட்டான டைமிங்குக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே சார் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு புக் பண்ணுறோம் ஏன் சார் இவ்வளோ லேட்டாக ஆகுது என்னாச்சு சார் எதாவது பிரச்சனையா நீங்கள் என்னாச்சு என்னது டயர் பஞ்சரா இதலாம் வரும் போதே சரி பார்த்துட்டு வர மாட்டீங்களா சார் என்னது பத்து நிமிடத்தில் வறீங்களா ஓ ஓகே சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு கூட எங்கள் வயதானவங்க ரிலேட்டிவ்ஸ் நிற்கிறாங்கள்ல அவங்களுக்கு பிராப்ளம் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கால் வலி அவங்களை நான் எங்கே சார் போய் உக்கார வைக்கிறது பாவம் அவங்க நீங்கள் கரெக்ட்டாக சரியான நேரத்துக்கு வருவீங்க அப்படின்தான் சார் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணிணோம் ஆனால் வந்துட்டு இவ்வளோ லேட் ஆக்குறீங்க என்ன சார் பண்ணுறது இப்போது நாங்கள் வேறே ஆட்டோ இல்லைனா வேறே எதாவது பிடிச்சி போகட்டுமா சார் இல்லை எப்படி நீங்கள் வருவீங்க ஒரு பத்து நிமிடத்தில் நாங்கள் பத்து நிமிடம் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் அதுக்குள்ள வரல அப்படின்னா நாங்கள் வேறே எதாவது புக் பண்ணி போகிறோம் சார் எவ்வளோ நேரம் நிற்கிறது நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி கால் மணி நேரம் நிற்கிறோம் நீங்கள் இன்னும் பத்து நிமிடம் ஆகும் சொல்கிறீங்க சரி டயர் பஞ்சர்னு சொல்கிறீங்க சரி பரவாயில்ல சார் நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் டயர் பஞ்சர் பார்த்துட்டு வரீங்களா அப்படி இல்லைனா வேறே யாரையாவது கூட வர சொல்லுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஆனால் பத்து நிமிடத்துக்குள்ள நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு வேலைக்கு போகணும் நாங்கள் ஒரு நான் எங்கள் வீட்டில் போய் இவங்களை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு இதுக்கு மீட்டிங் போய் இது அட்டென்ட் பண்ணனும் அதனாலதா கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ஒரு பத்து நிமிடம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதுக்குள்ளே வர முடிஞ்சால் வாங்க அப்படி இல்லைனா கால் பண்ணுங்க சார் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி வர முடியாது நீங்கள் வேறே கார் புடிச்சு போங்க அப்படின்னாச்சு சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நாங்கள் வேறே யாரையாவது அனுப்பி வைக்கிறோம் வேறே டிரைவரை அனுப்பி வைக்கிறோம் வேறே கார் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு எதாச்சும் ஒரு முடிவு சொல்லுங்கள் சார் ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறோம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை பத்து நிமிடம்னு சொல்கிறீங்க இதை முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல டயர் பஞ்சரு நீங்கள் முன்னாடி வேறே கார் பிடிச்சு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னால் கூட நாங்கள் இன்னேரம் பிடிச்சி போயிருந்திருப்போம் இவ்வளோ நேரம் நிக்கணுன்னு தேவையில்லைல நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் சார் அவங்களும் உடம்பு சரி இல்லாதவங்க அவங்களை நான் வீட்டில் விட்டுவிட்டு வேறே நான் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகணும் நீங்கள் கொஞ்சம் வேகமாக முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வர பாருங்கள் சார் அப்படி இல்லைன்னா வேறே எதாச்சும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வேறே கார் பிடிச்சி போன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்துட்டு எதுவும் சண்டைலா போட மாட்டோம் சார் நீங்க ஓகேனால் சொல்லுங்கள் நாங்கள் இல்லைனா வேறே கார் பிடிச்சி போயிக்கிறோம் பத்து நிமிடம் வெயிட் பண்ணுறோம் சார் அதுக்குள்ள என்னன்னு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சார்